இப்போ நம்ம பைக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறையா இருக்குது பைக்காவலை ஆவலை தூண்டும் இப்போது பிரபலமாக உள்ள சில போக்குகள் வழிகள் அப்படின்னா இப்போ நம்ப நிறையா சொல்லலாம் இப்போ நம்ப போக்குகள் வலிகள் இலக்குகள் நிறைய பைக் இப்ப ஃபேமஸான பைக்லாம் இருக்குது நிறைய பைக் இருக்குது இப்போ எல்லாம் எங்கெங்கே எல்லாம் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம்னாலே உடனே பைக்கு தான் எங்கே போனாலும் பைக்கு தான் நடந்து போகிற அளவே இல்லை இப்போ யார் எங்கே போனாலுமே இப்போ வீட்லேருந்து பக்கத்தில் ஒரு நாலு அடிக்கு ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னாலே பைக்கு தான் உடனே பைக் எடுத்துகிட்டு அதில் சாவி போட்டு அதை பெட்ரோல் போட்டுகிட்டு போவது அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்தலாம் தப்பில்லை ஆனால் தேவையில்லாம பயன்படுத்தினா அது கொஞ்சம் தப்பு தான் பைக்கை பொறுத்த வரையும் இப்போ எப்படி சொல்வது இப்போ பைக் அப்படி தான் ஆயிடுச்சி ஃபேமஸ் ஆயிடுச்சி எல்லாம் இப்போ எல்லாரும் மத்தியிலியுமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு பைக்கு நிறையா பைக் வந்துருச்சு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு ஆர்எக்ஸ்லாம் வந்துட்டு பழைய பைக்கு அதெலாம் இப்போ அதே மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ அதெல்லாம் புதுசாக ஓட்டிகிட்ருக்காங்க எல்லாம் இப்போ இங் இப்போ வந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுலாம் இப்போ பிரபலம் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்போ இருந்ததுக்கு இப்போல்லாம் எல்லார் வீட்லையும் ராயல் என்ஃபீல்டு வந்துருச்சு இப்போ நிறையா பைக் இருக்குது இப்போ எப்படி சொல்வதுன்னா இந்த இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கு இப்போ இந்த ரேஸிங் பைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு முன்னாடி இருந்த பைக்கெலாம் வந்துட்டு பல்சர் ஹீரோ ஹோண்டா அதெல்லாம் வச்சு ஓட்டுற காலோம்லாம் இப்போ போயிடுச்சு இப்போது அப்படி பார்த்தோம்னா இப்போ அந்த மாதிரி வழிகள் நிறையா இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ எப்படின்னா பழைய பைக்கை மாடிஃபை பண்ணிக் கொண்டு வர்றாங்கள்லை அந்த மாதிரி இப்போ நம்பளாலையும் முடியும் அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா அங்களுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும் ஆஹா நம்ப வந்துட்டு இப்போ பழைய பைக்கெல்லாம் ஓட்ட போகிறோமே அப்படின்னு பழைய பைக்கை மாடிஃபை பண்ணி நிறையா பேர் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஆர்எக்ஸ் யமஹாவே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு அதை மாடிஃபை பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அதெல்லாம் மாற்றி இப்போ அதெல்லாம் தான் முக்கால்வாசி ஊரில் ஓட்டிக்கிட்டிருக்காங்க ஓட்டிட்டிருக்காங்க அந்த சௌண்டு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு சில பேர் சௌணடை சேஞ்ச் பண்ணி கம்மியாக வைப்பாங்க ஒரு சில பேர் சௌண்டை பார்த்தீங்கன்னா அதிகமாக வெச்சுக்கலாம் சைலன்சர் சௌண்டை ஸோ இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி இப்போ நிறையா மாறிடுச்சி சொல்லப் போனோம்னால் அதெலாம் நிறையா இருக்குது பைக்கைப் பற்றி பேசினோன்னா நிறையா பேசலாம் இப்போது அதே மாதிரி வழிவகுக்கல் அந்த மாதிரிலாம் இலக்குகளைப் பற்றி அப்படி பார்த்தோம்னா நம்ப இப்போ நிறையா அந்த மாதிரி இருக்குது பைக்கு பைக்கு வந்துட்டு எப்படி சொல்வதுனா இப்போ எங்கே போனாலும் பைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு